பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதனஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாலு மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு